இப்போ வந்து மார்க்கெட்டில இருக்கிற ரெடிமெட் துணிகள் விட ரெடிமெட் கையால் தைக்கிறது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் எப்படி ஏன்னா நாங்கள் இப்போ கொண்டு போய் கொடுப்போம் அவங்க வந்து மா கையால் தைக்கிறவுங்க நல்லா டிசைன் எங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரியே தச்சி கொடுப்பாங்க எல்லாருமே எங்களுக்கு விருப்பப்பட்டு மாதிரி செய்வாங்க இப்போ வந்து ரெடிமெட் வாங்கணுன்னா மார்க்கெட்டில அது நாங்கள் வாங்கிட்டு வந்துருவோம் அந்த கலரு பார்த்து அந்த டிசைன் பார்த்து வாங்கிட்டு வந்துருவோம் அதுக்கப்றோம் திருப்பியும் அது ரிட்டன் பண்ணுறது மாதிரியும் இல்லை அப்பறமாக அது வந்து ரொம்ப ஒரு பக்கமாக இழுத்துக்கும் ஒரு பக்கமாக லூஸ்ஸாயிடும் ஒரு பக்கம் டைட்டாயிடும் அது வந்து எங்களுக்கு கம்ஃபர்டபிளாக இருக்காது இப்போ வந்து ஸ் தச்சு கையால் தெக்கிறது வந்து ரொம்ப கம்ஃபர்டபிளாக இருக்கும் எங்களுக்கு விருப்பம் மாதிரி வி தச்சி எங்களுக்கு கொடுப்பாங்க அதனால அதுதான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன் ரெடிமெட் எல்லாம் அவ்ளோவாக நல்லதுக்கில்லை நல்லாவும் இல்லை அது குவாலிட்டிவும் இல்லை சும்மா அழகுக்காக அது வைக்கிறது கையால் தைக்கிறதான் நல்லதுன்னு சொல்லுவேன் நான்